நான் வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்த்து வச்சிருந்தேன் அது வந்து அந்த டிசைன் வந்து வாங்கின்னும் வாங்கனும்னு சொல்லி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தேன் அதேமாதிரி ஆன்லைனில் பார்த்து அந்த ப்ளவுஸ் மாடல் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வாங்கினதும் நான் வந்து ரோஸ் கலரில் வந்து அதான் ரோஸ்னால் ரொம்ப டார்க்கிலாமல் லைட் ரோஸில் வந்து நான் ஆட்ரு பண்ணியிருந்தேன் அது ஃபுல்லாகவே வந்து எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு அது ஃபுல்லாகவே எப்படி இருக்கு அப்படின்னா பிங்கில்லாம லைட் கலரில் ரொம்ப நான் லைட் ரோஸ் தான் ஆட்ரு பண்ணியிருந்தனே ஆனால் வந்து அது லைட் ஆரஞ்ச் மாதிரி அந்த கலர் வந்து இருந்துச்சு அதுவும் வந்து அந்த டெலிவரி பண்ணுறது வந்து ரொம்ப நீட்டாகவும் அவங்க பண்ணலை அதில் அங்கங்கே பேப்பர்லாம் வந்து டேமேஜாகியிருந்தது உள்ளே வந்து ஏதோ டிராப்ஸ் பட்ட மாதிரி இருந்தது அந்த ப்ளவுஸில் வந்து எதோ லைட் ஆரஞ்ச் அப்படிங்குறதுனால வந்து அந்த பிளவுஸில் வ அந்த பிளவுஸில் எதோ லீக்காகியிருக்கு வேறு ஏதோ கொண்டு வரும்போது அதில் லீக்காகியிருக்கும் அது வந்து அப்டே அந்த ப்ளவுஸில் அப்டே இருந்தது அது பார்க்கவே சுத்தமாக நல்லாவே இல்லை நான் ஆட்ரு பண்ண எப்படிப் ஆன்லைனில் எந்த மாடல் கேட்டேனோ அது சுத்தமாகவே அந்த தரத்திலயே வந்து அந்த மா ப்ளவுஸ் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்ட்டமாயிடுச்சு இந்தமாதிரி வந்திருக்கு நான் எல்லார்க்கிட்டையும் வேறு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் இந்தமாதிரி ஆட்ரு பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சூப்பராகருக்கும் அந்த லைட் ரோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிருந்தேன் இந்த ப்ளவுஸ் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சேடாயிடுச்சு அதேமாதிரி அவங்க பேக்கிங் பண்ண விஷயந்தான் ஃபஸ்ட்டு அது வந்து சுத்தமாகவே அவங்க ஒழுங்காக பேக் பண்ணாததினால தான் வந்து எனக்கு அந்த ப்ளவுஸில் வந்து லீக்காயிடுச்சு சரி ஓகே லைட் ரோஸ்க்கு லைட் ஆரஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதில் லீக் ஆகி ஃபுல்லாகவே ஆயிலியா இருந்துச்சு அந்த ஜா ஃபுல்லாகவே அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஆயிலியா இருந்ததினால எனக்கு ரொம்ப கஸ்ட்டமாக இருந்துச்சு நான் வந்து திரும்ப அவங்க கஸ்ட்டமருக்கு கால் பண்ணி இந்தமாதிரி அவங்குளுக்கு கால் பண்ணி நான் கேட்டேன் இந்தமாதிரி ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி இந்தமாதிரி நீங்க கொண்டு வந்து கொடுத்துருந்திங்க எனக்கு ரொம்ப கஸ்ட்டமாயிருக்கு எனக்கு ரொம்ப லீக்காகி ப்ராடெக்ட்டோட தரமும் வந்து நல்லாயில்ல ரொம்ப அன்சேட்டிஸ்ஃபைடா ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து இல்லை நாங்க பேக் பண்ணதுலாம் நல்லாதான் இருந்துச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் ரிட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நான் வேறு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஃபஸ்ட்டு ஆட்ரு பண்ணதிலயே வந்து எனக்கு அது பிடிக்காததினால நான் மறுபடியும் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் நான் எதுவுமே ஆடர் பண்ணல அது வந்து எனக்கு ரொம்ப அன்சேட்டிஸ்ஃபைடாக ஆயிடுச்சு